இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்குன்னே தனியாக ஒரு செய்தித்தாள் இருக்குது அந்த செய்தித்தாளோடய பேரு புதுகை வரலாறு இந்த புதுகை வரலாறு செய்தித்தாளில் எந்த மாதிரியான செய்திகள்லாம் வரும்னால் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற மற்றும் நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகள் அதாவது ரொம்ப வெளிப்புறமாக அமைந்த ரொம்ப உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே இல்லாத அடிப்படை வசதிகள் இல்லாத எளிய இடங்களில் இருக்கக்கூடிய கலை நயங்கள் அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலைத்திறனுடைய அம்சங்கள் இதை எல்லாத்தையும் அந்த புதுகை வரலாறுங்கிற ஒரு செய்தித்தாளின் நாளிதழ் அது அது வந்து பறைசாற்றிகிட்டே இருக்கும் அதே மாதிரி தினசக்தி அப்படினு ஒரு நாளிதழிருக்கு அது நம் நண்பர் தான் நடத்தறார் அவரும் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னச் சின்ன கிராமங்களுக்கு குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய கலைத்திறன் வளர்ச்சியையும் பெரிசாவே எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கார் இது மாதிரி பற்பல செய்திகளும் வந்துகிட்டே இருக்கும் அவ்வப்போது வந்து து திரையிலையும் வந்து திரையிடை இசைப்பாடல்கள் அப்புறம் வந்து தொலைக்காட்சி செய்திகள் அதுலையும் வந்து நமக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கலைத்திறன் வளர்ச்சியும் அது பறைசாற்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும்